வணக்கம் நாங்கள் வந்து நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பான சுற்றுலா தலம்ன்னு சொன்னோம்ன்னா நாமக்கல் மலைக்கோட்டை ஒன்று நாமக்கல் ஆஞ்சநேயர் நாமக்கல்லுல பிரசித்தி பெற்ற ஆஞ்சிநேயர்ன்னு ரொம்ப உலகத்துலயே பிரசித்தி பெற்றது எதுன்னா நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் தான் அவர் வந்து சுமார் ஒரு பதினெட்டு அடி நீளம் நல்லா வளர்ந்துருக்காரு அவரோட கதைகளை கேட்கும்போது அப்போ வந்து அவர் ஓரு டைம் வந்து புராண கதைகளில் வந்து இப்போ ஒரு வழியா அங்கேருந்து ஒரு இதை ஜம்புவான் மலையை தூக்கிகிட்டு போயிகிட்டு இருக்கும்போது அதில் எதோ சின்ன பகுதி வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாராம் அதை திரும்ப வந்து எடுக்கலாங்குறம்போது அதே இடத்துல இது இதாயிருச்சாம் அதனால இவர் அதே இடத்துல வந்து திரும்ப வந்து ஃபார்ம் ஆகணுனே அவ் அவங்க அவங்க வந்து இங்கே இருந்து நீங்கள் போ கூடாதுன்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டானால அவர் அதே பதத் இதே பகுதியில வந்து ஸ்டே பண்ணிவிட்டாராம் அதனால இந்த நாமக்கல்க்கு ஆஞ்சநேயர் தான் பிரசித்தி பெற்றவர்